ஹலோ சொல்லுங்கமா என்ன வேணும் நீங்கள் தான் கால் பண்ணியிருந்தீங்க ஹலோ

கேகே ஜுவல்லரி கடையா ஹலோ கேகே ஜுவல்லரியா நாங்கள் நகை ஆர்டர் பண்ணணும் மேடம் கல்யாணத்துக்கு ஆர்டர் பண்ணணும் நிறைய டிசைன் வச்சுருக்கீங்களா நீங்கள் ஓகே மேம் ஆன்லைனில் ஒரு டிசைன் பார்த்தேன் அது நல்லா இருந்துச்சு அந்த மாடல் அனுப்புகிறேன் அந்தமாதிரி செஞ்சு தருவீங்களா ஆ ஓகே மேடம் ரெண்டு பவுனில் வேணும் மேடம் ஆ ஆமாம் மேடம் அமௌண்ட் எவ்வளோ வரும் ஆ ஓகே மேம் ஆர்டர் பண்ணால் எவ்வளோ நாளில் வரும் ஒன் வீக்கில் வந்துடுமா ஓகே மேம் வேறு டிசைன்ஸெல்லாம் நீங்கள் நிறைய வச்சுருக்கீங்களா ஆ ஓகே மேம் ஒரு கிராம் எவ்வளோ மேம் ஃபைவ் தௌசணா மேம் ஓகே மேம் குறைத்து சொல்லுவீங்களா ஓகே மேம் கிஃப்டெல்லாம் உண்டா மேம் ஆ ஓகே மேம் உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் மேம் லொகேஷன் அனுப்பிவிட்டுறீங்களா ஆ இந்த நம்பருக்கு அனுப்பிவிட்டுருங்க ஆ ஓகே ஓகே மேம் செய்கூலி சேதாரமெல்லாம் கம்மி எவ்வளோ மேம் ஓகே மேம் கல்யாண பெண்ணுக்காக எடுக்கிறோம் கொஞ்சம் குறைத்து தாங்க மேம் ஓகே மேம் லொகேஷன் அனுப்பிடுங்க மேம் தேங்க் யூ மேம்